கைகால் முறிஞ்சாக்க ரொம்ப அதிக அளவில் எலும்பு முறிஞ்சுருந்ததுன்னா டாக்டர்கிட்ட தான் கண்டிப்பாக போய் ஆகணும் லைட்டான லேசான முறிஞ்சுருந்ததுன்னா அந்த கிராமத்தில் எங்கியாவது போய் கிட்ட உள்ள இடத்துல நாட்டு இது பண்ணி காலில் கட்டு போடுவாங்க அதுவும் இல்லைன்னா லேசான அடியாக இருந்தால் வீட்டிலியே தெராகுத்துன்னு இருக்கும் கொல்லையில் அதை எடுத்துட்டு வந்து அரைத்து மஞ்சளும் அதுவும் சேர்த்து அரைக்கணும் அரைத்து கொதிக்க வச்சு வெதவெதன்னு அந்த அதை காலில் போட்டோமுன்னா காலில் அடிபட்ட வீக்கமும் வடிஞ்சிடும் வலியும் கொறஞ்சிடும் நல்லாயிருக்கும் கால் சரி ஆகிடும் அதுமாதிரி செய்யலாம் இல்லைன்னா வெந்நீர் வச்சு ஒத்தடம் குடுத்து உப்பும் அது உப்பு தண்ணியில் வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம் அதுமாதிரி செஞ்சால் நல்லா ஆகிடும் கால் சரி ஆகிடும்